ஹலோ அண்ணா ஹேர் கட் பண்ணுற கடைங்களாண்ணா அண்ணா இப்போ வந்தால் ஃப்ரீயாக இருக்கும்ங்களா கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்தால் பண்ணிடலாங்களா அண்ணா ஆ நான் பக்கத்தில் இருக்க கோபி ஓகேங்கண்ணா கட்டிங்குக்கு எவ்வளோங்கண்ணா ஓகேங்கண்ணா ட்ரிம்மிங்குண்ணா பயர் கட்டிங்குலாம் அவைலபுளா இருக்குதா ஓகேண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா அமெளண்ட்டெல்லாம் எவ்வளோ சரி சரிங்க சரிங்க அண்ணா என்னென்ன ஸ்கீம் இருக்குதுனு சொல்லமுடியுமா ஓகே

ஓகேங்க பேபீஸுக்லாம் கட் பண்ணுவீங்களா ஓகேங்கண்ணா அண்ணா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒன் சைட் கட்டிங் வெட்டிட்டுருந்தேன் அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது

அண்ணா எனககு வந்த ஹேர் வந்து சைனிங்காக தான் இருக்குது ஆமாங்க

நீள்வட்ட ஷேப்ல தான் இருக்கும்ங்க ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா அண்ணா ஆபீஸ் தாண்ணா ஆமாங்க ஐடிண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நான் ஓகேங்கண்ணா டேட்டு எல்லாம் எவ்வளோங்கண்ணா ஓகேங்கண்ணா மஸாஜ் எல்லாம் அவெலபிளாண்ணா ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா சரி நான் வந்துட்டு கால் பண்ணுறேங்கண்ணா ஓகேங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூண்ணா